பொதுவாக வந்து வாசலில் மாட்டு சாணம் தெளிக்கிறது வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க கிராமப்புறத்தில் எங்கள் வீட்லெல்லாம் அந்தமாதிரிதான் வெறும் மாட்டு சாணத்தை கரைச்சிப்போட்டு அப்புறமா அதைப் பெருக்கி அதுமேலேதான் கோலம் போடுவாங்க அதை ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படினா மாட்டு சாணம் வந்து ஒரு சிறந்த கிருமிநாசினி அது தெளிக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு கெட்ட கிருமிகளோ இல்லை வே நிறைய வந்து நோய்கள் அந்தமாதிரி வந்து பரவுவதை வந்து அது தடுக்கும் அதனாலவே மாட்டு சாணத்தை அதிகமாக தெளிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா இந்த மார்கழி மாதத்துல வந்து இந்த பூசணிப்பூவை வந்து சாணத்தில் உருண்டை பிடிச்சு அதை வைப்பாங்க வைச்சு அதை ஒரு அழகுப்படுத்துவாங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒன்று இருக்கும் பட் அது எனக்கு அவ்வளோ டீட்டைலாக தெரியல ஆனால் மாட்டு சாணம் வந்து ஒரு சிறந்த கிருமிநாசினி இப்போ வந்து ஒரு செடி வந்து பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கனால் சாணத்தை கரைச்சு அந்த செடியில் ஊற்றுவாங்க அப்போது வந்துட்டு அது அதிகமாக பூச்சி பிடிக்காம இருக்கும் அதுதான் சிறந்த முறை இப்போ வந்து நிறைய கெமிக்கல் கலந்த பூச்சி மருந்தெல்லாம் இது பண்ணுறாங்கள அது எல்லாமே கெடுதல்தான் உடம்புக்கு ஏன்னால் அந்த காய்கறி நம்ம சாப்பிடும்போது அந்த மருந்து வாடை அப்படியே வரும் ஆனால் இதுவே சாண சாணம் தெளிக்கும்போது எந்த ஒரு வந்து அது வந்து இயற்கையான ஒரு உரங்கிறதுனாலேயும் இயற்கையான ஒரு மருந்து அப்படின்றதுனாலையும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உடம்புக்கு ரொம்ப அது ஒரு ஆரோக்கியமானதாக தான் இருக்கும் இப்போ வந்துட்டு தாவரம் வந்து அதனால வீணாகப்போகாது அதில் இருக்கிற பழங்கள்லேயும் அந்தமாதிரி கெ கெட்ட வாசனை எதுவும் வரவும் வராது